ஹலோ மேம் நிக்கி மீன் கடைங்களா ம் என்ன மீன் எல்லாம் இருக்குது கடையில்

சரிங்க தினமுமே எங்களுக்கு ஐல மீன் தினமும் கிடைக்குங்களா இல்லை தினமும் வந்து கடையில் நாங்கள் வாங்கிக்குறோம் அது எங்கள் வீட்டில் சாப்பிடணும்னு சொல்லி கேட்டுருக்குறோங்க அதனால தான் தினமும் ரெகுலராக கிடைக்குங்களா அந்த மீன்னு கேட்குறோம் அப்போ ரெகுலராக எந்த மீன் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்க சரிங்க நான் நாங்கள் தினமும் ரெகுலராக வாங்கிக்குறோம் நாங்கள் வந்து கடையில் வந்து வாங்கிக்குறோம் வீட்டுக்குலாம் டெலிவரி பண்ணணும்லாம் எதுவும் இல்லை ஆ தினமும் எனக்கு ரெகுலராக அந்த மீன் இருந்தால் போதும் சீசனுக்கு என்ன மீனுங்க வரும் சரிங்க சரிங்க சரிங்க ஓகே ஓகே தினமும் எனக்கு ரெகுலராக கிடைக்கும்ல இல்லை இன்றைக்கு லீவு இன்றைக்கு லீவு எங்களால் வர முடியாது அப்படி இப்படின்னு எதாவது ஃபோன் அடிச்சு சொல்லுவிங்களா இல்லை ரெகுலராக கிடைக்குமா என்னென்னு கேக் ரெகுலர் கஸ்டமர் கொடுத்துருவிங்களா சரிங்கம்மா எனக்கு தினமும் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வேணும் அப்போ இன்றைக்கான ரேட் என்னங்கம்மா ம் சரிங்க அப்போ அன்னனைக்கு ரேட் நாங்கள் கேட்டு நாங்கள் வாங்கிக்கணுங்களா சரிங்கம்மா இல்லை க்ளீன் பண்ணி தாங்கம்மா வாங்கணும்

எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும் காலையில் எனக்கு ரெண்டு கிலோ நீங்கள் தனியாக க்ளீன் பண்ணி பேக்கிங் பண்ணி வச்சுருங்க நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் ம் சரிங்கம்மா ம் சரிம்மா ம் மறந்துடுறாதிங்கம்மா மறந்துவிட்டேன் நான் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன் வேறு எங்கையோ கொடுத்துட்டேன் கடைக்கு கூட்டம் வந்துருச்சுனு சொல்லிவிடாதீங்க சரிங்க சரிங்கம்மா எந்த டைம்க்கு கடை ஓப்பனிங் சரிங்கம்மா சரிங்கம்மா ம் சரிங்கம்மா நான் காலையில் ஒரு மணி ஏழு மணிக்குலாம் வந்துடுறேங்கம்மா க்ளீன் பண்ணி பேக்கிங் பண்ணி வச்சுருங்க ம் சரிங்கம்மா நன்றிங்கம்மா